இப்போ நீச்சல் அடிக்கிறதுன்னு பார்த்திங்கனா நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஒரு அது எக்சசைஸ் மிகவும் ஆரோக்கியமானது அது நம்ம கட்டை விரல்லேந்து தலை முடி வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே அசைவு கொடுக்கும் நம்ம நீச்சல் அடித்தோம்னா அதனால் தான் சின்ன பிள்ளைலேந்து நீச்சல் அடிச்சு குழந்தைங்க குளத்துல குளிங்க ஆற்றுல குளிங்க ஆற்றுல நீச்சல் அடிங்க அப்படின்லாம் சின்ன பிள்ளைலேந்து பழக்குவாங்க இப்பெல்லாம் அதிகமாக நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விடுறதே கிடையாது அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் பிள்ளைங்களாம் போய் ஆற்றுல குளிக்கும் குளத்துல குளிக்கும் அதுங்களாக கற்றுக்கும் இப்பெல்லாம் சும்மிங் ஃபூல்லை கொண்டு போய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஆரோக்கியமாக வர மாட்டேது சில பிள்ளைங்களுக்கு பயப்படுது அதனால் நம்ம அந்த மாதிரி நீச்சல் அடிச்சு பழகினோம்னா நமக்கு சுவாசம் ஃப்ரீயாக வரும் உடம்புல உள்ள உள்ள உள்ள கெட்ட காற்று எல்லாத்துமே வெளியில் தள்ளிவிடும் நம்மளோட சுவாச பையெல்லாம் கிளியராக இருக்கும் அந்த பம்பிங்கெலாம் நல்லா சுத்தமான காற்றுகளை ஆக்சிஜென் இதெல்லாம் நல்லா பம்பிங் ஆகும் நமக்கு நம்ம அந்த நல்ல எக்சசைஸ் பண்ணுறதுனால கால் கை நான் தசைகள் எல்லாமே நல்லா ஸ்டிஃப்ஃபாகவும் நல்லா அ நம்ம மூட்டு கை ஷோல்டர் எல்லாமே நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் நீச்சல் இப்போ ஒரு வாட்டி நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா நீச்சல் அடிச்சு குளித்தோம்னாலே அது மாரி உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஆரோக்கியமாக நீங்கள் அந்த ஃபீலிங்ஸை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் அப்படியே டையர்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் அதுக்கப்புறம் பழகிட்டிங்கனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நீச்சல் அடித்த பின்னாளே ஆஸ்பத்திரி போகிற செலவு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுதான் இப்போ நீச்சல் அடிச்சுங்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது நல்லா பழகுகங்க